ஹலோ ஹலோ ம் ஹலோ மேம் எனக்கு ஒரு டீடெயில்ஸ் வேணும் ஆ இப்போ வந்து வீட்டுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எப்போதும் வீணாக போகாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்ன்ற ஐடியாவில் இருக்கேன் அது வந்து கம்பெனி ப்ராண்ட்டு தான் சூஸ் பண்ணலானு இருக்கேன் இப்போ வந்து ஆ தெரியும் அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் உங்க கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கேன் ஆ இப்போ வந்து எனக்கு வந்து எல்ஜி ஃப்ரிட்ஜி தான் எடுக்கலாம்னு இருக்கேன் அந்த ஃப்ரிட்ஜை பற்றின டீடியல்ஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆ சொல்லுங்கள் ம் ஆ ஓகே ஆ ஓகே

ஓகே ஆ ஆ ஓகே ம் ம் ஆ ஓகே ஆ இதை தவிர்த்து வேறு ப்ராண்ட்டு ஃபிரிட்ஜை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சரி ஓகே நான் ஃப்ரிட்ஜி எடுக்கலாம்னு ஐடியாவில் தான் இருக்கேன் எத்தனை மணிக்கு வந்தால் எடுத்துக்கலாம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் நான் வந்து ஈவ்னிங் வந்து வீட்டில் பேசிவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆ ஓகே தேங்க்யூ